கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சில உள்ளூர் பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த சுற்றுச்சூழல் முயற்சிகள் என்ன அப்படின்றது இந்த முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சவால்கள் வெற்றிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி விவசாயம் வந்து பெரும்பான்மையா இருக்குது அதே மாதிரி சுற்றுசூழல் சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்பைகள் இந்த குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடக்கூடிய நதிகளில் வந்து கலக்கிற மாதிரி கொட்டுறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்வெஜ் வேஸ்டேஜஸ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நதியில் ஓடக்கூடிய அந்த நீரானது வந்து மாசுப்பட்டு ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி குப்பைகளும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து குடோன்ஸ் மாதிரி இது பண்ணுறாங்க ஆனால் நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகமாக பாதிக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி வந்து நிறைய கம்பளைண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா கொசு உற்பத்தி போன்ற நோய் காரணிகள் வந்து உருவாக்கக்கூடிய அதிக இது இருக்குது